கல்வி முறையைப்பற்றி நான் வந்து ரொம்ப பிளஸ்சாகதான் நினைக்கிறன் அது வந்து எப்படின்னா இப்போது ரொம்ப புவர் ஃபேம்லிலாம் இப்போது படிக்கவே முடியாத குடும்பத்திலருக்கவுங்கள்லாம் வந்து இப்போது எதாவது வந்து கவர்மண்ட் வந்து இந்தமாதிரி நல்லது நல்லது வந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க இப்போது எப்படின்னா எதாவது வந்து ஃபிரீயாக வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து நாங்கள் பண்ணிக்கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம அக்செப் பண்ணிட்டு அதை வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துரும் பசங்களுக்கு வரும் அதனால் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாயிருக்கும் அவங்களுக்கும் இப்போது ரொம்ப படிக்கவே முடியாத பசங்க வேலைக்கு போறவங்க இவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உதவி வந்து அரசாங்கம் செய்கிற நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்டு அந்த கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இது பண்ணுவாங்கன்னு நான் வந்து நம்புறேன் அதனால் வந்து ரொம்ப இந்த கல்வி கல்வி முறை வந்து ரொம்ப வந்து பாஸ்ட்டிவான ஒரு வைபாருக்குன்னு நான் நினைக்குறங்க